சார் எனக்கு ஒன் வீக்கா ரொம்ப கா கால் கையெல்லாம் பெயினாக இருக்கு ம் ஜூரம் அடிக்க விட்டு விட்டு வருது ம் என்னென்னு தெரியல இந்த கொரோனா டயத்துலருந்து ரொம்ப பயமாக இருக்குது ஆ ஆ ஆமாம் சார் எங்கள் அம்மாவுக்கு இடைல ஒரு ஒரு வாரத்தில் ஜூரம் வந்துடுந்துச்சி இப்போ தான் சரியானாங்க அடுத்தது எனக்கு வந்துடுச்சி சார் ஓ சரி சார் ஆ ஆ என் பையனுக்கும் ஆ எங்கள் பையனுக்கும் ரொம்ப சளி ஜூரமா இருமலாக இருக்குது ஆ அவனுக்கு வந்து ஏழு வயசு ஆக போது எனக்கு வந்து தேர்ட்டி த்ரீ ஆ சரி ஆ சரி சார் ஆ ஆ சரி ஆ ஆ சரி சார் தேங்க் யூ சார் ஆ சரி சார் ஆ சரி சார் ஆ சரி சார்

ஆ சரி ஆ சரி சார் தேங்க் யூ சார்